ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூணு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ வரக்கூடிய அந்த ஒலிப்பெருக்கினுடைய அந்த சத்தம் வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்கும் இப்போதெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பணமெலாம் எடுத்துகிட்டு போக முடியாது காரணம் என்னென்னால் இந்த மாடல் கோட் ஆஃப் காண்டெக்ட் வந்து அமலில் இருக்கும் போது சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் நம்ம அந்த பணத்தெலாம் கொண்டு போக முடியும் அதுக்குரிய ஆவணங்களை நம்ம வந்து காமிக்கணும் அதனாலே இயல்பாக நம்மளால் பிஸ்னஸெலாம் பண்ண முடியாது இது ஒரு பிரச்சினை அதேபோல வந்து தேர்தல் நடக்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொது போக்குவரத்து வந்து கொஞ்சம் பிரச்சினையா இருந்தது எங்களுக்கு ஏனால் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப வயதானவங்கள்லாம் இருந்தாங்க இங்கேயிருந்து தேர்தல் நடக்கக்கூடிய இடங்களுக்கு கூட்டி போறதுக்கு வந்து சரியான போக்குவரத்து வசதி இல்லாததினால ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டோம் ரொம்ப டயம் ஆச்சு பஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அந்த மாதிரியான சிரமங்களை பார்த்தோம் அதேபோல வந்து வயதானவங்களுக்கு வந்து ஒரு கூடுதலான ஒரு தனி வழி ஒதுக்கியிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆனால் அந்தமாதிரியான ஒரு வழி எதுவும் இல்லை அதேபோல காலையில் பத்து மணி வரைக்கும் எந்த பிரச்சினையும் இல்லை பதினோரு மணிக்கு மேல் வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமா இருந்தது வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததினால வயதானவங்க வந்து ரொம்ப நேரம் க்யூவில் நிற்க முடியிலை அவங்க உட்க்காறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழிமுறைகள் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்புறோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலோட்டில் வந்து கொஞ்சம் குழப்பம் இருந்துது ஃபஸ்ட் டைம் ஓட்டுப் போடுறதுன்றதுனால எனக்கு எப்படி பண்ணணும் அதுக்கு சரியாக தெரியலை அதனால் அதுக்கு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயிற்சி கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அவ்வளோ தான் வேறு எந்த பிரச்சினையும் இல்லை